என்னோட தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான் அவனுக்கு வந்துவிட்டு நான் என்னோட ஆசைகள் என்னவோ அதை அவன் மேலே திணிக்காமல் அவனுக்கு என்ன படிக்கணுன்னு ஆசைப்படுறானோ அதை வந்து நான் படிக்க வைக்கணுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு இன்ஜினீயர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படி எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் வந்துவிட்டு அதை நான் படிக்க வைக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துவிட்டு என்னால் நான் படிக்கணுன்னு நினச்சது வந்து என்னால் படிக்க முடியல அதே மாதிரி அவனும் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக அவனோட ஆசை என்னவோ அதை அவன் படிக்கணும் அதில் வந்து அவன் முன்னேறி அதில் அவன் சாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன்